ஒரு நல்ல வேலையில் போய் க நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு ஜாப்பில் செட்டிலாகணும் அப்படீன்றதுக்காக நிறைய விதமான சவால்களை எல்லோருமே டெய்லி டெய்லியும் ச எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க இப்போ ஒரு ஒரு ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாங்கனா அதில் வந்துட்டு அவங்க வீட்டு தேவைக்கு தேவையான அளவு வருமானம் இருக்காது இல்லைனா க கம்மி அளவாக சம்பளம் தர மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கனா ரொம்ப தொலை தூரமாக இருக்கும் அவங்க வீட்டுக்கும் அவங்களோட கம்பெனிக்கும் போயிட்டு வர தூரம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா அவங்களோட உடல் நிலை காரணமாக இந்த மாதிரி நிறைய அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய விதமான சவால்களை டெய்லி டெய்லியும் அவங்க வந்துட்டு சமாலிச்சுட்டு தான் இருக்காங்க அதிகப்படியான சவால் அப்படீன்னு பார்த்தா சம்பளம் அவங்களோட வருமானம் அவங்களுக்கு அவங்களோட பட படிப்புக்கும் அவங்களோட அவங்க தேவைக்கும் அவங்க தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப குறைவான சம்பளம் வந்து கொடுக்கறதுனால அவங்க வந்து அவங்க ஒரு நல்ல வேலையை தேடி டெய்லி டெய்லியும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் தேடித்தேடி அவங்க போயிட்டு அவங்களோட வேலையை வந்து தேடிகிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்க வீட்டில் அவங்களோட வீட்டில் எப்படி இருக்காங்க அவங்க பேரெண்ட்டு அவங்க பேரெண்ட்டு வந்துட்டு அந்த ஜாபு ஓகே அவங்க இதுக்கு போகட்டும் அப்படீன்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு அக்ஸப்ட் பண்ணி அனுப்புவாங்க ஒவ்வொரு சி ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கனா அவங்க வந்துட்டு அக்ஸப்ட் பண்ணிக்கமாட்டாங்க அந்த வேலை உனக்கு வேண்டாம் அது வந்து உனக்கு செட் ஆகாது நீ அதுக்கு வந்துட்டு உனக்கு வந்து அது உனக்கு வந்து அது செட் ஆகாத வேலையாக இருக்கும் அப்படீன்ற மாதிரி அவங்க பா அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி பேரெண்ட்டு இந்த மாதிரி சொசைட்டியில் வந்துட்டு பேரெண்ட்டு சொசைட்டி என்ன சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலியில் வேறு மற்றவங்களாம் ரிலேஷன் என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் அவங்க எப்படி பார்ப்பாங்க இந்த ஜாப்க்கு போகிறோம் அப்படீன்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு மாதிரி டெய்லி டெய்லியும் அவங்க லைஃப்பில் சவாளே சவாளை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க